ஏம்மா என்னென்ன என்னென்ன பழம்மா இருக்குது உங்ககிட்ட

ஆப்பிள் ஆப்பிளு எவ்வளோம்மா ஒரு கிலோ ஆ சரிம்மா அப்போ ரெண்டு கிலோவாக வாங்கின்னா எவ்வளோம்மா வரும் என்ன ரெண்டு கிலோ வாங்குகிறோம் கொறைச்சி கிறச்சி தரமாட்டீங்களா ஆ ஆரெஞ்ச் எவ்வளோ ஒரு கிலோ ஆ இது திராட்சை கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சை இது எவ்வளோ சரிம்மா சரி ஆரெஞ்சில் ரெண்டு கிலோ ஆப்பிளில் ரெண்டு கிலோ தனி தனியாக ஒவ்வொரு கிலோவாக போட்டு எடுத்துக்கொடுங்க நாலு கிலோ தனி தனியாக கொடுங்க மொத்தம் எவ்வளோம்மா ஐந்நூறுரூவாயா கம்மி பண்ணிக்கோங்க நானூற்றம்பதுருவா போட்டுக்கோங்க

சரி சரி போடுங்கள் போடுங்கள் சரி சரி போடுங்கள் இதில் ரெண்டு கிலோ அதில் ரெண்டு கிலோ தனி தனியாக போடுங்கள் ஆ சரிம்மா இப்போத்திக்கி இது போதும் இது இதே வருச வைக்கத்தான் இது போதும்மா மற்ற பழமெலாம் இருக்குது போதும் இருக்குது அது ஒரு அது ஒரு தாராக வாங்கியாச்சும்மா அதெல்லாம் வேண்டாம் இது மட்டும் இப்போத்திக்கி இது மட்டும் ரெண்டு மட்டும் போடுங்கள் தனி தனியாக ம் சரி ஆ சரிம்மா நான் பார்க்குறேன் இதை போடுங்கள் நான் பார்க்குறேம்மா நான் வீட்டில் கேட்டுவிட்டேன் ஆ சரிங்க ம்